பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரோம்